ஹலோ சார் சொல்லுங்க ஓகே சார் ஆகாஷோடய அப்பாதானே சார் சார் இது பார்த்திங்க அப்படினா முதல் இடை பருவத்தேர்வு நடக்கறபோது சார் அதுக்காக நாங்கள் பசங்களை எல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைம் லீவ் கொடுத்தா அவனோடய பரிட்சையில் வந்து அவன் கலந்துக்க முடியாத மாதிரி இருக்கும் சார் அது இல்லை சார் எனக்கு புரியுது நல்லா படிக்க கூடிய பையன் நாலு நாள் லீவ் போட்டிங்க அப்படினா பரிட்சையில் வந்து அவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும் சார் கஷ்டமாக இருக்கும் அவன் நல்லா படிக்கக் கூடிய பையன் சார் இல்லை சார் இப்போதான் ஸ்கூல் தொடங்கி ஒரு மாசோம்தான் ஆகுது அதுவும் பரிட்சை வேறு நெருங்கிட்டுது இந்த டைமில் நீங்கள் லீவ் போட்டிங்க அப்படினா அந்த பையன் வந்து படிப்புதான் சார் வந்து கெடும் நீங்கள் வந்து முன்னாடியே உங்களுக்கு டூரை வந்து நீங்கள் மாற்றி வச்சுருந்துருக்கணும் நல்லா படிக்க கூடிய பையன் சரி இப்போ நீங்கள் லீவ் போட்டிங்கனு வச்சுக்கோங்களன் அவனோடய படிப்பு வந்து இது பண்ணும் அதுக்கப்புறோம் காலாண்டு பரிட்சையும் வந்து நெருங்கிட்ருக்குது இதில் உள்ள போர்ஷன்தான் அதுலையும் வரும் இதில் என்ன படிக்கிறாப்பலையோ அதே இதுதான் அங்கேயும் வரும் அதனால் அவனுக்கு பாதிக்கும் நீங்கள் கொஞ்சம் சரிங்க சார் அவன் நல்லா படிக்கிற பையன்றதினால சீக்கிரமா புரிஞ்சுப்பான்றதுனால நான் இந்த ஒரு தடவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் லீவ் கொடுக்குறேன் பர்மிஷனு நீங்கள் வந்து அடுத்த தடவை வந்து பையனை பார்த்து லீவ் போடாமல் கொஞ்சம் எவ்வளோ இதாக பண்ண முடியுமோ நீங்கள் அனுப்பிவிடுங்க பையனை ஸ்கூலுக்கு சரிங்களா இப்போது

சரிங்க சார் இப்போது ஒன்றும் இல்லை நீங்கள் அவங்களோட டீச்சர் கிட்ட வந்து ஒரு லெட்ரு மட்டும் எழுதி கொடுங்க அதில் என்ன டீடெயிலு எதனால லீவ் போட்டிருக்கிங்க எத்தனை நாள் லீவ் போடுறீங்க அந்த டீடெயிலெலாம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க சார் சரிங்களா ஓகே சார் ஆ நன்றி சார்